மனிதன் செஞ்ச கலைகளை போலவே இப்போ எப்படினா டிஜிட்டலும் அதே மாதிரி தான் இருக்குது அது எப்படினா மிரர் அப்புறம் லைட் செட்டிங் பெயின்டிங் நிறைய லிக்குவிட்ஸ் எல்லாம் பயன்படுத்தி கலரிங் வாட்டர் கலர் வாட்டர் இந்த மாதிரி கலர் செட்டிங் செட் பண்ணியும் நிறைய விதமான அதிசயமாக பார்க்கக்கூடிய விதத்திலையும் டிஜிட்டல் கலைநுட்பம் வந்து இருக்குது அது வந்து அழகாக இருக்குது ஒவ்வொரு அதிசயமாகவும் பார்க்குற மாதிரி இருக்குது அதே ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்குது நல்லா இருக்குது